எங்க ஊர் வந்து ஒரு கிராமந்தான் அந்த கிராமத்தில் நிறைய இயற்கை வளங்கள் நிறைய இருக்கும் எங் எங்கள் ஊர் வந்து நடுவில் இருக்கும் சுற்றி விவசாயம் மட்டும் நிறைய இயற்கையாக இருக்கும் எல்லாம் நிறைய பருத்தி நெல் இந்த மாதிரி நிறைய சாகுபடி பண்ணிருப்பாங்க அதுலாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஊரில் நிறைய இடத்துல இப்பலாம் நிலத்தைலான் இது பண்ணி ஃபிளாட் போட்டுறாங்க ஆனால் எங்கள் ஊரில்லான் எதுவுமே கிடையாது ஃபுல்லாக எங்களை சுற்றி வயல் தான் ஒரு ட்ரெயின் கிட்டக்கையே எங்கள் வீடு கிட்டக்கையே ஒரு ட்ரெயின் பாலம் ஒன்று இருக்கும் அந்த ட்ரெயின் போகும் வரும் இப்போது வெளியிலேலான் பார்க்கும் போது எங் எங் வெளியே நான் ரொம்ப கிராமங்கள் எங்கூர் கிராமந்தான் ஆனால் ரொம்ப கிராமங்கள் போகும் போது நான் பார்த்துருக்கேன் நிறைய டைம் நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஒரு பெரிய ஒரு பெரிய நிறைய பொருட்கள் வாங்குணும்னா ஒரு டென் கிலோ மீட்டர்ஸ் ஃபிப்ட்டீன் கிலோ மீட்டர்ஸ் வெளியே வந்து தான் வாங்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஆனால் எங்கூரில் ஒரு ஒன் கிலோ மீட்டர் போனால் நிறைய கடைகள் இருக்கும் என்ன வேணுணாலும் வாங்கிக்கலாம் எங்கூர் மாதிரி எங்கூரில் சிவன் எங்கள் ஊரில் ஒரு சிவன் கோவில் இருக்குது அந்த சிவன் கோவிலில் எப்படின்னா அந்த சிவன் கோவில் இது வரைக்கும் வேறு எங்கேயுமே இல்லையாம் அங்கே சூரியன் வந்து ஓப்பன் பண்ணும் போது சூரியன் வந்து அந்த சிவனில் படுகிற மாதிரி இருக்குமாம் அது வந்து எங்கூரில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் ரொம்ப எனக்கு எங்கூர் சிவன் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் எங் எங்கூரில் கோவில் இந்த ஊரில் கோவில்கள் நிறைய இருக்குது அந்த கோவில்கள்லாம் எனக்கு அடிக்கடி போகிறதுனால எனக்கு கோவில்கள் ரொம்ப படிக்கும் அதுக்கப் நிறைய இந்த கோவில் அடிக்கடி திருவிழாக்கள் வரும் இந்த கிராமங்கள் அப்படிங்கும்போது திருவிழாக்கள் நிறைய வரும் அதனால அது எனக்கு ரொம்ப புடிக்கும் இங்கே இந் கிராமத்தில் அது தான் ஃபேமஸ் திருவிழாக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் கோவில் தான் இதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் இந்த இந்த சுற்றி இருக்கிற இயற்கைகள் பிடிக்கும் விவசாயம் பிடிக்கும் இங்கே இருக்கிற எல்லாம் நிறைய போயிட்டு இருக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்